சொல்லுங்கள் சார் குட் மார்னிங் சார் யாரு சார் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் எத்தனை பேருங்க சார் லேடிஸ் எத்தனை ஜென்ஸ் எத்தனை சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் எப்போ எக்ஸாம் உங்களுக்கு எந்த டேட்டுக்கு வேணும் அப்படின் சொன்னீங்கனால் அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் தைச்சிக் கொடுப்போம் சார்

சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் நீங்கள் ஈவினிங் வந்து அளவுலாம் கொடுத்துட்டு போயிடுங்க ம் பாதி அமௌண்ட்டும் கொடுத்துருங்க அட்வான்ஸ் சார் ஆ பண்ணித் தரேங்க சார் பண்ணித் தரேங்க சார் சின்ன பிள்ளைங்களாச்சே செய்து தரோம் சரிங்க சார் ஓகே சார் ம் ஓகே சார் உங்களோடய அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஓகே சொல்லுங்கள் சார் ஆர்சி ஸ்கூல் தாமனூர் இல்லோடு வழி செஞ்சி தாலுக்கா விழுப்புரம் டிஸ்டிரிக்கு ஓகே ஃபோன் நம்பரு கொஞ்சம் ஆ சொல்லுங்கள் சார் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் ஓகே சார் ஓகே சார் சாய்ந்திரம் வந்துருங்கள் சாய்ந்திரம் அளவுலாம் எடுத்துகிட்டு வந்துருங்கள் ஆ ஒன் வீக்கில் முடிச்சுக் கொடுத்துறேன் சார் அதெல்லாம் பக்காவாக பண்ணித் தருவோம் சார் நாங்கள் ஆ ஓகே சார் ஓகே சார் காலர்லாம் இந்த பைப்பிங்லாம் கொடுத்து தைச்சிக் கொடுப்போம் சார் நாங்கள்

ஆமாங்க சார் ஆமாங்க சார் ம் ஓகே ஆ தைப்பேன் சார் ஒன் டூ ஃபிஃப்த் வரைக்குமே ஹாஃப் தான் சார் வரும் ஆ ஆமாம் ஆமாம் ஓகே ஆ ஓ சரிங்க சார் ஆ ஓகே சார்